சண்முகம் டாக்ட்ரா நாங்கள் லாஸ்ட் வீக் உங்கள் க்ளினிக் வந்திருந்தோம் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லிருந்திங்க டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துடுச்சா டூ டேஸ் பிஃபோரா வந்தேன் ஆ ஆ வந்துடுச்சின்னு சொன்னாங்க ஆ ஆ ஓகே இது வரைக்கும் இல்லை இப்போ தான் ரீசண்ட்டா தெரிஞ்ச தெரிஞ்சு உங்கள் க்ளினிக் வந்தேன் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே நான் டூ டேஸில் பார்த்தேன் ஆ ஓகே வேற எதுவும் இல்லை சார் க்ளினிக் வரும் போது டேரக்டாக கேட்குறேன்